இணையதளங்கள் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ்ஸு நம்மளோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப நம்மளலாம் பாதிக்கிற ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து நம்ம ஃபோட்டோலாம் வந்து அதில் போட்டோம்ன்னால் வச்சிக்கோங்க வேற ஒரு புகைப்படத்தை எடுத்து நம்மளோட மாற்றி வைக்கிறது இதைமாரி வந்து பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வந்து அது நமக்கு தெரிகிறதில்ல இதை வந்து நம் மக்கள் தெரியாமல் நிறையா நிறையா வந்து இதைமாரி சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு அப்புறோம் யார்கிட்ட சொல்லுறதுன் தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அப்போதிக்கி என்ன பண்ணுறாங்க இதைமாரி வந்து போலீஸ்ல வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து சில பேர் வந்து அது சொல்கிறது கிடையாது ஆனால் ரொம்ப மனஉளைச்சல் ஆகி சூசைட் பண்ணிக்கிறது இதைமாரி ஒரு விஷயங்கள்ல போய் முடிஞ்சிடுது அவங்களோட வாழ்க்கை இதனால் வந்து பெரியவங்களும் சரி சின்ன சிறியவங்களும் சரி சிறியவர்கள் அதிகமாக வந்து மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் அதில் வந்து ஒரு புகைப்படம் வருதுன்னால் அது என்னன்னு தெரியாமயே அதை பார்த்துட்ருக்காங்க இதுவும் ஒரு வந்து இதுக்கு என்ன முழு முழு காரணம்ன்னால் பெற்றோர்கள்தான் காரணம் ஒரு குலந்த வந்து ஒரு செல்லை நோண்டிகிட்ருக்குன்னா அது என்ன பார்த்துகிட்ருக்காங்க என்ன பண்ணுறாங்க அதை முதல்ல அவங்க பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கணும் அது வந்து நமக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியும் ஆனால் குழந்தைங்களுக்கு அது தெரியாது அதனால் இருந்தாலும் அதை வந்து நோண்டிகிட்ருப்பாங்க மொபைலை இதுதான் வந்து சில சில வந்து சில குழந்தைங்கள்லாம் வந்து இதைமாரி வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டு யாராவது ஒரு வந்து முகம் தெரியாத நபர்கிட்ட வந்து இதைமாரி மாட்டிக்கிறாங்கள் அது மாட்டிகிட்டு இதைமாரி வந்து ரொம்ப வந்து இதைமாரி அந்த பொண்ணாக இருந்திச்சின்னால் வச்சி அப்யூஸ் பண்ண கூட ட்ரை பண்ணிடுறாங்க இதமாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இதை வந்து சில பெண்களும் சிறுமிகள்லாம் என்ன பண்ணுறாங்க இதை வந்து யார்கிட்ட சொல்ல முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்கள் சூசைடுக்கு ட்ரை பண்ணிடுறாங்க இது முதல்ல வந்து நம்ம பெற்றோர்களுக்கு முதல சொன்னால்தான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் இது யார்கிட்டயும் சொல்லாமல் அவங்களே ஏதாவது முடிவு எடுத்துர்றாங்க இதுதான் வந்து இன்றைக்கி சூழ்நில இதுதான் இதுதான் நடந்துக்கிட்டிருக்கு இணையதளம் மூலமாக